என் நான் வந்து ஒரு தஞ்சாவூர் ஒரு ஊர் போயிருந்தேன் ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சுற்றுலாப்பயணி கிடச்சாங்க ஸோ அவங்களோட நான் சேர்ந்து அந்த தஞ்சாவூரை சுற்றி பார்த்தது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு அவரோட பேசுனது அவரை வந்து அந்த ஊரை பற்றி சொன்ன விதங்கள் ஸோ அந்த ராஜராஜ சோழன் ஆண்ட மண் மா மாளிகை அப்புறோம் வந்துட்டு அவர் எங்கெல்லாம் போனார் அதில் உள்ள ஓவியங்கள் அதை பற்றிலாம் அவர் சொன்னார் அதெலாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னு கன்னியாகுமரி போயிருந்தோம் ஸோ அங்கேயும் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த சூரிய சூரிய ஒளி வந்து நமக்கு மார்னிங் வந்து வரும் ஸோ அந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் அஸ்தமனம் ஆகுறது ப்ளஸ் வந்துட்டு உதயம் ஆகுறது அது எல்லாமே வந்துட்டு நம்ம எக்ஸாக்ட்டாக வந்து நம்ம பார்க்க முடியும் அது எல்லாமே வந்து எக்ஸாக்ட்டிங்காக அவங்க சொன்னாங்கள் அந்த சொன்ன விதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி